எங்கள் தோட்டத்திலன்னு பார்த்திகன்னா பூக்கள் பூ பூக்குற செடியும் இருக்குது பழ வகைகள் இருக்குது மரங்கள் இருக்குது அதாவது பூ பூத்தது நிறைய தோட்டத்தில் பூ பூத்துச்சுன்னா அதை நாங்கள் வீட்டிலயும் யூஸ் பண்ணிப்போம் அதாவது கோயிலுக்கு போனால் கோயில்களுக்கும் கொடுப்போம் அதாவது பழம் பழுத்ததுன்னால் நாங்களும் யூஸ் பண்ணிபோம் அடுத்தது சொந்தக்காரங்களுக்கும் கொடுப்போம் அப்புறம் பக்கத்தில் இருக்கிற வீட்டுக்காரங்களுக்கும் சேர்த்து கொடுப்போம் நாங்களும் சாப்பிட்டுப்போம் அதிகமாக பழ பழம் இருந்ததுன்னால் கடைகளுக்கும் கொடுப்போம் கொஞ்சமாக இருந்ததுன்னால் நாங்களே சாப்பிட்டுப்போம் அதாவது ஜூஸ் போட்டு குடிக்கிறது அப்புறம் சாலட் செஞ்சு சாப்பிடுறது அந்தமாதிரி நிறைய இருக்குது நாங்கள் வந்து பிள்ளைங்களுக்கு பழந்தான் கொடுப்போம் பூ பிள்ளைங்கள்ட்ட கொடுத்துருவோம் பள்ளி பள்ளி படிக்கிறாங்கள்ல ஸ்கூல் படிக்கிறாங்கள் அவங்களுக்கும் பூ கொடுத்துருவோம்